பாடும்போது பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து எப்பவும் ஒரு என்ஜாய்மெண்ட்டு வந்து நல்லா சாங் பாடுவேன் அதுவும் வைப் பண்ணுவேன் நல்லா சாங்கை போட்டு பின்னாடி நானும் கோரஸ் பாடுவேன் அப்போல்லாம் எங்கே ஆட்டோமெட்டிக்காகவே நான் வந்து டான்ஸ் கூட ஆடுவேன் சாங் பாடும்போது அப்படியே அது ஒரு வைபில் வந்து அப்படியே ஒரு மாதிரி டான்சிங்லாம் பண்ணுவேன் அது மாதிரி நம்ம வந்து நல்லா பாட்ணுன்னு பார்த்தீங்கன்னா நான் அவ்வளோ பெரிய சிங்கர்லாம் இல்லை அது ஏதோ ஜஸ்ட்டு சும்மா பாடுவேன் நார்மலாக எல்லாரோடயும் சேர்ந்து பாடுவேன் சும்மா தனியாக இருக்கும் போதுலாம் வந்து ஹெட்செட்டை போட்டுகிட்டு அப்படியே சாங் கேட்டால் செம்ம ஃபீலாக இருக்கும் அது வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறது ஒரு நல்ல மன நிம்மதியாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் நல்ல சாங்ஸ்லாம் இருக்கு நல்லா பர்ஃபார்ம்மென்ஸ்லாம் நான் பண்ணுவேன் தான் சாங் பாடுவேன் ஸோ இது மாதிரிலாம் இருக்கு அது மாதிரி நான் வந்து குரலு பாத்தோம்னா வந்து நல்லா குரல் வேணுனா நம்ம வந்து தேன் சாப்புடலாம் தேன் சாப்பிட்டா நல்லா இனிமையாக இருக்கும் அப்பிடில்லாம் சொல்வாங்க பட் ஆனால் நான் டிரை பண்ணதெல்லாம் இல்லை அது ஒரு நல்ல விஷயம் பாட்டு பாடுறது பாட்டு பாடினா நம்மளுக்கு ஒரு பீஸ்ஃபுல் அமைதி கிடைக்கும் அப்டின்னு சொல்வாங்க